நம்ம வீட்டில்வந்து மோர் கூழு ஜூஸ் இதெல்லாமே வந்து இயற்கையாக நம்ம எப்படி செய்யறது எப்படி பண்ணலாம் அப்படிலாம் சொல்லிட்டு மோர் வந்து நம்ம வீட்லேயே மாடு இருக்கும் விவசாயம் பண்ணுவாங்க அந்த வய மாட்டில் வந்து நைட் புர ஊற்றி வைப்பாங்க மாட்டு பெ பால் கறந்து புர ஊற்றி வச்சுட்டு நைட் காலையில் எழுந்து பார்த்தா மோராக இருக்கும் அதை நம்ம மத்தியானமும் மோர் போட்டு குடிக்கலாம் மதியம் வந்து மதியத்துக்கு அதுதான் நல்லாருக்கும் இப்போ வெயில் காலத்துலலாம் அதுக்கப்புறம் கூழ் கேவுரு அதுக்கப்புறம் கம்பு இதெல்லாமே எடுத்து அரச்சு வச்சு அதை நம்ப கூழ் குடிக்கலாம் ஜூஸ் எலும்பிச்சம் பழம் ஜூஸ் உப்பு போட்டுக் குடிக்கலாம் சக்கரை போட்டுக் குடிக்கலாம் நம்ம இஷ்டம் தான் நல்ல கூலிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் ஆரஞ்ச் இதெல்லாமே நம்ம மிக்ஸியில் போட்டு அரச்சு அதை நம்ப ஜார் மிக்ஸியில்போட்டு அரைச்சிட்டோம்னா நம்ம அதை ஜூஸாக குடிக்கலாம் எல்லாமே நமக்கு நல்லது தான் கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த கூழ் இதெல்லாமே நமக்கு குடிக்கும்போது நம்ம சத்தான நம்ம உடம்பில் சத்தானது ஒரு இதுவாக இருக்கும் அதுக்கப்புறம் என்னன்னால் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க கரும்பு ஜூஸ் கரும்பு நம்ப வ விவசாயம் பண்ணுறாங்க அந்தக் கரும்பு ஜூசில் வந்து அழகாக கரும்பு அதை பார்க்கும்போதே நமக்கு செய்யும்போதே தெரியும் அழகாக இருக்குன்னு அது நம்ம கரும்பு ஜூஸ் பிழிஞ்சி அதை குடிக்கலாம் அது நல்லது நமக்கு இவ்வளோ இருக்குது மாதுளம் பழம் ஜூஸ் மாதுளம் பழத்தை அதை மிக்ஸியில் போட்டு அரச்சு நம்ம அதை கொட்ட அது கூட சக்கரை போட்டு குடிச்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் நமக்கு உடம்புக்கு நல்லதாக இருக்கும் ரத்தம் அதிகமாக இருக்கும்